எனக்கு பிடித்த பாடல்னால் இயற்கை மூவியோட பாடல்தான் ரொம்ப பிடிக்கும் இயற்கைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இயற்கைன்னு ஒரு படம் எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு சாங்கும் லவ்வோட எதார்த்தத்தையும் லவ்வோட எதிர்பார்ப்பையும் லவ்வோட காத்திருப்பையும் அந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பாட் அந்த படத்தில் இருக்கிற ஏலேலோ சாங்தான் என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டான பேஜ்ஜும் சொல்லப் போனால் மொபைல் வாங்கின அன்னைலேருந்து இன்னே வரைக்கும் என்னோட ரிங்டோனும் அதுதான் அவ்வளோ பிடிக்கும் அதுமாதிரி அதுக்கப்றம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்னோடய ப்ளே லிஸ்ட்ல நான் ட ரெகுலராக கேட்குற டே டுடே லைஃப்ல இருக்க சாங்ஸ்தான் அப்புறோம் அப்படே ஆப்போசிட்டாக ரொமேன்டிக் சாங் ரொம்ப பிடிக் ரொமேன்டிக் சாங்கு ஜானகி வாய்ஸ் அவங்களோட வாய்ஸ்ல இருக்கிற எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப நயன்ட்டிஸ் சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் பார்த்திங்கன்னா சோகப்பாட்டு அதுக்கு அப்படே ஆப்போசிட்டாக ரொம்ப சோகமான சாங்ஸ் சொர்ணலதா வாய்ஸ்ல போகிறாளே பொண்ணுத்தாயிங்கிற சாங்ஸ் வந்து எனக்கு அது சொல்லவே முடியாது ஒரு பொண்ணோட கஷ்டம் பிறந்த வீட்டை விட்டு போகும்போது அவள் எந்த இதெலாம் இழக்குறா எப்பட்லாம் ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பாட்டில ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அப்புறோம் இந்த மைக் மோகன் மைக் மோகன் அவரோட சோக பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் சொ ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப் போனால் மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து இந்த சாங் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட் சாங்ஸ் இந்த சாங்ஸ் எல்லாமே நான் என்னோடய மொபைல்ல பிளே லிஸ்ட்ல கேட்டுகிட்ருக்க சாங்தான்